விவசாயத்துல புதிய முறைகள்னா முன்னாடி ஒரு விவசாயி வந்து ஒரு வயல்ல வந்து இப்போ பயிரிடணும்னா முதல்ல உழுகணும் உழுகணும்னா ரெண்டு மாட்டை கட்டிட்டு பின்னாடியே விவசாயி போயிட்டிருக்கணும் அதுக்கு கால நேரம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆனால் அப்போ அப்படி இல்லாமல் டிராக்டர் வந்திருச்சி ஈஸியாகவே நம்ம ஒரு வயலை உழுதறலாம் இன்னொன்று வந்து நடவு நடுகிற மிஷின் நடவு நடுகிற மிஷினை விவசாயி பயிரை வந்து ஈஸியாகவே பயிரை வந்து வயல்ல செலுத்திடலாம் இன்னொன்று களை எடுக்கிற மிஷின் களை எடுக்கிறதுன்னா அது அந்த பயிரை சுற்றி இருக்கிற கோரைகள் புல்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு மிஷின் வந்திருச்சு இன்னொன்று அறப்பறுக்கிற மிஷின் அறப்பறுக்கிற மிஷின்ன வந்து ஒரு விவசாயி முன்னாடி அருவாளை வச்சு வந்து ஒரு பயிரை வந்து அறுத்துட்டிருக்கணும் அதுக்கப்பறம் அதை தட்டி நெல்லாக்கி அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் இப்போ அப்படி இல்லாமல் அந்த மிஷினை போட்டு இது பண்ணிங்கன்னா உடனே அந்த நெல் வந்து சாக்குல பிடிக்கிற மாரி ஈஸியாக வந்துருது ஆதாரங்கள்னா முன்னாடி ஒரு ஆளை வச்சு நம்ம நடணும் இப்போது ஒரு ஆளை வச்சு நம்ம மாடு போட்டு உழுவணுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நே காலம் அவகாசமும் அதிகமாக இருக்கும் பயிரிடுகிற நேரமும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குணும் சாப்பாடு கொடுக்குணும் டீ அதுப்போன்ற நிறைய செலவுகள் அதிகமான செலவு இருக்குது இப்போது வந்து நம்ம அந்த செலவெல்லாம் மிச்சம் படுத்துணும்னா இந்த டிராக்டரு டிராக்டரு விடணுன்னா டீசல் விடணும் ஒரு ஐநூறுபாய்க்கு போட்டோம்னா ஒரு ஏக்கரை வந்து ஃபுல்லா உழுதுடலாம் நடுவு நடுறோம்னா அதுக்கும் மிஷின் வருது அது ஒரு முன்னூறுபாய்க்கு டீசல் போட்டோம்னா ஒரு ஏக்கர் ஒருமணிநேரத்துல முடிச்சிட்டு அவங்க போயிட்டிருப்பாங்க களை எடுக்கிறத்துக்கும் முன்னூறுபாய்க்கு டீசல் போட்டோம் அப்படின்னா அது ஒரு காமணிநேரத்துல முடிச்சிட்டு போயிடுது களை எடுக்கிற மிஷின் அறப்பறுக்கிற மிஷினுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா ஊதியம் ஒரு ஏக்கருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஆள் செலவும் கம்மியாயிடுச்சு கால அவகாசமும் கம்மியாயிடுச்சு அப்போ தேவயில்லாத செலவு சாப்பாடு செலவு அப்புறம் அவங்களுக்கு டீ செலவு அதெலாம் நம்ம மிச்சப்படுத்தலாம் இப்படிங்குற பட்சத்தில் நம்ம கால அவகாசத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்புறம் தேவயில்லாத செலவையும் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்குறதுனால நம்ம எல்லாருமே புதிய முறைகளை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க